நானும் என்னோடய நண்பர்களும் எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் இருக்கிற ஏரிக்குப் போயிருந்தோம் அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா ஹ பேர் போட்டில் போய் சுற்றிட்டு இருந்தாங்க அதை பார்த்து அவங்களும் அங்கே போகலான்னு சொன்னாங்க அதனால நானும் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போனோம் போய் பார்த்தா அங்கே நிறையா பேர் இருந்தாங்க சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க சில பேர் தண்ணியில் இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி சுற்றிட்டு இருந்தாங்க அங்கேயும் இங்கேயும் ஆனால் அந்த நதியில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஓட்டம் ரொம்ப வேகமாக போச்சு தண்ணி வேகமாக போனாங்காட்டிக்கும் அங்கே யாரும் நிற்க முடியல ஓரத்தில் தான் எல்லாம் விளையாண்டுட்ருந்தோம் தண்ணியில் போய் நீச்சல் அடிக்கலான்னாலும் ஆற்றோட வேகம் சீக்கிரமாக அடித்துட்டு போயிடும் போல அதனால யாருமே பக்கத்தில் போகவே இல்லை மீன் பிடிக்குறதுக்காக நானும் என்னோடய ஃப்ரெட்ண்ஸும் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன்கிட்ட தூண்டில் கேட்டோம் அவர் அவர் தூண்டில் செய்கிறதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் வச்சிருந்தார் நாங்களும் அங்கே அவர்கிட்ட கொக்கி குச்சி எல்லாம் வாங்கி கயிற்றில கட்டி ஒரு தூண்டில் செஞ்சோம் தூண்டில் செஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்க

அவங்கக்கிட்ட விசாரித்து எங்கே மீன் நிறையா இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் கொ கொக்கியை போட்டோம் தூண்டிலில் எரை மாட்டுதானு பார்த்தோம் ஆனால் ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை அ சரி இது தான் ப அனுபவம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு நாங்கள் போட்டில் சவாரிக்கு போக போகலான்னு போனோம் போட்டு க தண்ணியில் மிதந்துட்டே இருந்தது ரொம்ப வேகமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி காற்று இழுத்துட்டே இருந்தது போட் இழுத்தாலும் படகோட்டி நல்லா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வேகமாக படகை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு நல்லா வேகமாக ஓட்டினாரு அவர் தண்ணியோடய வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட்டினங்காட்டிக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல அதோடய வ வெள்ளம் வேறு ஆற்றில டேம் திறந்து விட்டுருந்தாங்க அதனால அந்த தண்ணியும் வந்து ரொம்ப நீர்நிலைகள்லாம் மேலே வந்துருச்சு ரொம்ப ஆழமா இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அபாயச் சங்கு ஊதினாங்க அப்போ அபாயச் சங்கு ஊதினங்காட்டிக்கு அங்கே இருந்த எல்லா போட்டையும் கரைக்குக் கொண்டுவர சொல்லி கரையில் இருந்தவங்க சொன்னாங்க சொன்னங்காட்டிக்கு எல்லா போட்டையும் கரையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாங்க நிறுத்தி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆற்றுல ரொம்ப வேகமாக தண்ணி ஓட ஆரம்பித்தது நல்ல வேளை தப்பித்தோனு சொல்லி நானும் என்னோடய ஃப்ரெட்ண்ஸும் அந்த இடத்துல இருந்து வந்துவிட்டோம்